ஒருத்தர் சிலையோ அது உருவாக்கறதுக்கான வாய்ப்புகளோ எனக்கு இப்போது வரைக்கும் கிடைக்கல பெரிய பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களுக்கு நான் ஊருக்கு போயிருக்கேன் சிலையையும் பார்த்துருக்கேன் பட் அதுக்கு அந்த சிலைய உ செய்வதற்கான ஊக்கமும் இதுவும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நானும் அந்த சிலைய எப்படி வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சிலைய உருவாக்கறாங்களோ அந்த மாதிரி நானும் அதை கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு சிலைய உருவாக்க நானும் முயற்சிப்பேன் தவிர அவ்ளோ தான்